இன்னும் எவ்வளோ மணி நேரத்தில் சார் போகமுடியும் எனக்கு நீங்கள் கொடுத்த டைமிங் வந்து தேட்டி மினிட்ஸ் சார் இப்போது வேற ரூட்டு காட்டுனதனால இப்போது அது ஒரு ஃபாட்டி ஃபை மினிட்ஸ் காட்டிக்கிது எதுக்காக இந்த ரூட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாமா சார் ஏன்னா எனக்கு கரெக்டான டைமிங் சொன்னால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குது அண்ட் நீங்கள் எனக்கு சொன்னிங்கன்னால் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டை எவ்வளோ நேரம் டைம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நான் ரெடி ஆயிப்பேன் சார் கொஞ்சம் நீங்கள் கரெக்டான டைமிங்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக சொல்லிக்கிட்டிங்கன்னால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் போகிற வழியில ஏதாவது கடைங்கள் இருந்தால் கூட நான் ஏதாவது நெசசரி வாங்கணும்னு நினச்சாக்கூட நான் அதை வாங்கிக்க முடியும் நீங்கள் எந்த ரூட்டை நீங்கள் சொல்லிருக்கீங்களோ அதுக்கு என்ன இடம் ப்ரிஃப்பேர் பண்ணுறீங்களோ அத கொஞ்சம் கரெக்டாக சொன்னிங்கன்னால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் கொஞ்சம் அதை சொல்கிறீங்களா